கோயமுத்தூர் இடத்துக்கு போனால் காடெல்லாம் அழிச்சிட்டாங்கனால் அந்த சின்ன சின்ன ஏரியலாம் அழிச்சிட்டாங்கனால் காற்று கிடைக்காது தண்ணி வராது தண்ணி சுத்தமா இருக்காது குண்டு குழி எல்லாம் வந்து அப்படியே நிரம்பி தண்ணி தேங்கி நிற்கும் கொசு வந்துவிடும் நோய் வந்துவிடும் அடிக்கடி நோய் வரும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரெண்டாவது குப்பை டெய்லி குப்பையை போய் ரோடு ஓரத்தில் கொட்டிட்டாங்கனால் அந்த குப்பையில் இருந்து அதிகம் வியாதிங்க வரும் அதனால டெய்லி குப்பை எடுக்கணும் குப்பை எடுக்கலனால் அன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நாறி நாற்றம் எடுத்து போய்டுது அப்படின்ட்டு அப்றம் கொஞ்சம் எடம் இது இருந்துச்சினால் அதெல்லாம் சுரண்டிட்டு வீடாக எதா கட்டிடுறாங்க அது மழை வந்து தாக்கி ரொம்ப தண்ணி எல்லாம் வந்து நிரஞ்சி குண்டும் குழியுமாக ஆக்கி பெரிய வெள்ளம் வந்து அது தாக்கிடுது அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நோய் பரவுது அப்றம் பள்ளத்தில் வந்து சுரண்டி சுரண்டி சுரண்டி அந்த மணல்லாம் எடுத்துடுறாங்க ஆற்று மணல் கொஞ்சம் குட்டையாக இருந்தாலும் மண் மணல் எடுத்துடுறாங்க கல்லை தோண்டி எடுத்துடுறாங்க அப்றம் அதில் வந்து தண்ணி நிரஞ்சிருது அப்றம் அப்படியே இருந்து அது கழிவாகி அப்படியே நோய் பரவிடுது குண்டும் குழியுமாகிடுது வண்டி போக்குவரத்து போக முடியாது நைட் நேரங்களில் மழை காலத்தில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்றாங்க ஸ்கூல் பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள்லேருந்து ரொம்ப அவதிப்பட் றாங்க அது பெருசாக இருக்குது கோயமுத்தூர் பக்கம் நிறைய இருக்குது மழை வந்துட்டால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது